எனக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தையே வந்து அனைத்து மதங்களும் கலைகளும் அறிவியலும் ஒரே மரத்தின் கிளைகள் ஆகும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா மனிதர்கள் வந்து ஒரு மனிதன் வந்து இது எல்லாத்தையும் வந்து கருதிருக்கணும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைன்னு அதுக்கப்புறமா வந்து நாம் யார் என்பதை நம் செயல்பாடுகளில் இருந்து நம் அறிந்து கொள்ளலாம் இது வந்து நம்ப ஒருத்தரோட செயல் வச்சே கண்டு பிடிச்சிக்கலாம் அவங்க வந்து யார் எப்படி என்ன எந்த மாதிரின்னு அதுக்கப்புறமா எனக்கு தமிழன்னு சொல்லுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா தமிழ் வந்து ஒரு லாங் இன்னொரு லாங்வேஜ் கூட கம்ப்பேர் பண்ணும்போது தமிழ் தெலுங்கு மலையாளம் இதோடல்லாம் கம்ப்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே முன்னடி வந்ததுனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும்